எனக்கு பார்த்திங்கனா ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும் ஃபுட்பால் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதில் எல்லோருமே விளையாடுவோம் எங்கள் ஸ்கூலியெல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து எல்லா டீமுக்கு எடுத்துக்குவாங்க அதாவது எல்லா டிம்முக்குன்னால் எல்லா விளையாட்டுக்கும் ஆளுகளை எடுத்துடுவாங்க ஃபுட்பால் எடுக்கிறதுன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா அது யார் பார்க்குறாங்க அப்படிம்பானுங்க பசங்க ஆனால் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதில் எல்லோருமே ஓடுவோம் எவ்வளோ ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடுவோம் அதில் வந்து நான் எல்லாம் எனக்கு நான் எல்லாம் ரன்னிங் வரும் அதனால் ஃபுட்பாலில் நான் ஓடிட்டே இருக்கிறத ரொம்ப விரும்புவேன்